என் குடும்பத்தில் வந்து நாலு பேர் ரெண்டு அண்ணன் ஒரு தங்கச்சி நான் மொத்தம் நாலு பேர் நாலு பேரில் ரெண்டு அண்ணன் வந்து ஒரு அண்ணன் ட்ரைவரு அவர் ஏஆர்சில வேலை பார்த்தாரு அடுத்த அண்ணன் வந்து வக்கீலுக்கு படிச்சாப்புல நான் வந்து டென்த்து வரையும் படிச்சேன் என் தங்கச்சியும் டென்த்து வரையும் படிச்சாப்புல முத கல்யாணம் வந்து எனக்கு தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில ஒரு சின்னப் பிரச்சனை நடந்தது எங்கள் தாய் மாமன் வந்து என்னை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிச்சு எங்கள் வீட்டில எங்கள் அம்மா ஆஹங் இல்லை தரப் தரமாட்டேன் மூணு பவுன் நகை போட்டால் தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்கள் அதுக்கு எங்கள் மாமன் சம்சாரங்க எல்லாருமே இருந்துட்டு வேண்டாம் நாங்கள் மூணு பவுன்லாம் போட மாட்டோம் நாங்களே சும்மா தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் நீங்கள் அப்படி கொடுக்கறதா இருந்தால் கொடுங்கன்னாங்க ஆனால் நான் எங்கள் வீட்டில வந்து ஆஹ நான் போட்டால் தான் என் பிள்ளைய நான் கட்டிக் கொடுப்பேனு சொன்னதுமே எங்கள் மாமா மருந்தை குடிச்சு இறந்துட்டாப்ல அப்பறம் எங்கள் வீட்டில வந்து மாப்பிளைய பார்த்து முத கல்யாணம் எனக்குனால எங்கள் வீட்டில வந்து மாப் எங்க வீட்டுக்காரங்கள் மாப்பிளைய பார்த்துக் கட்டி வச்சாங்க கட் கல்யாணம் பண்ணி எனக்கு ரெண்டு ஒரு பையன் ஒன்று பொண்ணொன்று எங்கள் அண்ணனுக்கு அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆச்சு என் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆனோடன்னையுமே அவளுக்கு ஒ ரெண்டும் பையன் என் அண்ணேன் வந்து அடுத்த ரெண்டாவது அண்ணன் வந்து முத அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை ரெண்டாவது அண்ணன் வந்து கொஞ்சம் மனநல பாதிப்புனால் கொஞ்சம் இருந்த மாதிரியே இறந்துட்டாப்ல இறந்தோனையுமே கொஞ்சம் எங்கள் வீட்டில கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணனுக்கு எங்கள் மாமன் பொண்ணையே கட்டி வச்சிட்டோம் கட்டி வச்சிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் ஒன்று பொண்ணொன்று போயிகிட்ருந்தது எங்கள் வீட்டில வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பர்னிச்சர் கடை வச்சிருந்தாங்க நாங்கள் ஈரோட்டில இருந்தோம் ஈரோட்டில வந்து பர்னிச்சர் கடை வச்சிருந்தாங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இடுப்புக் கீழே வந்து எதுவுமே வேலை செய்யலை அவங்களுக்கு அவங்க சும்மா கொஞ்சமாக மெதுவாக புடிச்சிட்டு நடப்பாப்புல வருவாப்புல அவ்வளோ தான் அவரால் முடியும் அதிலே இருந்துட்டு சீட்டு போட்டு எப்படியோ என் பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வச்சாப்புல பிள்ளையை இப்போ தம்பி வந்து டிப்ளமோ முடிச்சானுங்க டிப்ளமோ முடிச்சிட்டு பிள்ளை வந்து ப்ளஸ் டூ போயிட்டிருக்க டையத்தில் தான் எங்கள் வீட்டுக்கார் இறந்து போயிட்டார் இறந்து போனதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில இருந்து நான் வந்து அங்கே ஈரோட்ல இருக்கும் போது ரெண்டு மூணு தடவை சூசைட்க்கு அட்டன் பண்ணேன் அட்டன் பண்றதை பார்த்துட்டு எங்கள் வீட்டில இருந்துட்டு வேண்டாம் என்னை தனியாக விடக்கூடாதுன்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்துடாங்க இங்கே கூப்பிட்டு வந்த பின்னாடி என் பொண்ணை வந்து அங்கே கரூர்ல ஹாஸ்ட்டல்ல ப்ளஸ் டூ முடிச்சதனால பிஏ இங்கிலீஷு தான் வேணும்னா இங்கிலீஷ்ல நல்ல மார்க் எடுத்திருந்தா ப்ளஸ் டூல அதனால் இங்கிலீஷு பிஏ இங்கிலீஷு எடுத்து அவள் அங்கே படிச்சிட்டு இருக்காள் கரூர் ஹாஸ்ட்டல்ல பையன் இங்கே வந்து ஒரு டிப்ளமோ முடிச்சதனால வேலைக்கு போயிகிட்டிருந்தான் அப்புறம் அவனுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை வந்ததனால நாங்கள் இங்கன பக்கத்தில் உள்ள காலேஜ்ல இன்ஜினியரிங் சேர்த்திவிட்டோம் இன்ஜினியரிங் சேர்த்திவுட்டு அவன் மூணு வருஷம் டிப்ளமோ படிச்சதனால மூணு வருஷம் தான் காலேஜு மூணு வருஷம் ஈசிஈ படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கள் அப்புறம் பிள்ளையை வந்து என்ன பண்ணிட்டாளுங்க அவளுங்க வேலை கிடச்சிருச்சு வேலை கிடச்சி பிள்ளைக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்கள் அப்போ என் பிள்ள வந்து எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருந்தான் பொண்ணு பார்க்க வந்த டையத்தில் பிள்ள வந்து லவ் பண்ணுறேன் சொல்லவே இல்லை சொல்லாமல் இருந்துட்டு நாங்கள் வந்து மாப்பிள வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்கள் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் மறுநாளே அவள் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் லவ் பண்ண எனக்கே தெரியாமல் யாரையோ லவ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளுங்க கல்யாணம் பண்ணி இப்போ அவளுக்கு ஒரு பையனும் இருக்குது என் பையன் வந்து இப்போ இன்ஜினியரிங் முடிச்சதனால சென்னையில ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்கள் அவன் வந்து ஈசிஈ ஐடி கம்பெனியில ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு இப்போ பொண்ணு பார்த்துட்ருக்கோம் பார்த்து இப்போது அண்ணன் பொண்ணுங்களை கட்டலான்ட்டு ஐடியாவில இருக்கிறோம் ஆனால் அவனுக்கு பிரியம் இல்லை அம்மா அப்பாக் கூட தான் இப்போ நான் வந்து இருக்கிறேன் அம்மா அப்பாவும் வயசானவங்க அப்பா வந்து வாட்ச்மேன் வேலைக்கு போகிறாங்க அம்மா வந்து காலேஜுக்கு சமையல் செய்ய போகிறாங்க நான் வந்து சேல்ஸ் உமன் வேலைக்கு தான் போயிகிட்ருக்கேன்ங்க சிரமப்பட்டுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் வந்து கொஞ்சம் கவலை இப்போ அப்புறம் என் பொண்ணுக்கு பேரன் பிறந்திருச்சு பையன் பிறந்திச்சு எனக்கு அதில் கொஞ்சம் சந்தோஷம் ஆனால் வந்து இன்னும் எங்கள் வீட்ல வந்து யாருமே என் பிள்ளைய வந்து சேர்த்துக்கல நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்புறோம் என் தங்கச்சி வந்து பேங்க்ளூர்ல இருக்காளுங்க அவளுக்கு ரெண்டும் பையன் ரெண்டு பையனும் ஃபோட்டோக்ராஃபர் அவங்க வந்து ஃபோட்டோ எடுப்பாய்ங்க அவங்க வீட்டுக்காரரு வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோ வந்து இந்த ஃபோட்டோவை வந்து டெக்கரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி அவர் அந்த லைட்டிங் அதெல்லாம் வைக்கிற மாதிரி அவர் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காருங்க அப் அவங்க இப்போ கொஞ்சம் நல்லா பேங்க்ளூர்ல நல்லா இருக்காங்கள் அங்கேயே வீடு வாங்கிருக்காங்கள் இங்கனே இடம் வாங்கிருக்காங்கள் அவங்களும் அவங் ஏன் தங்கச்சி பசங்கள் வந்து இப்போது பசங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கள் ஃபஸ்ட்டு என் பையனுக்கு முடிச்சிட்டு தான் அவங்க பசங்களுக்கு முடிக்கணும்னு ஐடியாவில இருக்குறாங்கள் நான் அதனால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறோம் அண்ணன் பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்கிறாப்புல ஆனால் பையன் மாட்டேன்னு சொல்கிறான் அதையும் அதையும் இப்போ பார்த்து ஐடியா பண்ணி மேரேஜ் பண்ணலான்ட்ருக்கோம் அண்ணன் பையன் ஒன்று இருக்கான் அவன் சின்ன பையன் தான் நாங்கள் வந்து சொந்த வீடு தான் அம்மா வீட்டோட தான் இருக்கிறேன் நானும் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் மூணு பேர் தான் இருக்கிறோம்